எங்கள் தோட்டத்தில் இப்போ சப்போட்டா மரம் கொய்யாமரம் அப்புறம் அரைநெல்லிக்காய் மாங்காய் இது எல்லாமே இருக்குது அப்புறம் திரும்ப பூக்களும் இருக்கும்னா பழம் வந்து பழங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் பறிப்போம் பறிச்சி பாதிக் இப்போ இங்க கடைகளுக்கு போடுவோம் அப்புறம் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அவங்க எல்லாதுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்புறம் நான் வேலை பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் பழங்கள் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்புறம் காய்கறி வந்து இப்போ முருங்கக்கா கருவேப்பில கத்தரிக்கா அப்புறம் புடலங்கா இது எல்லாம் வந்து நிறைய காய்க்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சம் கடைகளுக்கு கொண்டு போட்டுருவோம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அங்கே காசு காசு தந்துடுவாங்க நான் அதை எடுத்துக்கிடுவேன் அப்புறம் பூக்கள் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு பக்கம் தோட்டம் போட்ருக்கோம்னா என்ன தோட்டம்னா இந்த மல்லிகைப்பூ அந்த கனகாம்பரம் இதெல்லாம் இருக்கும் அந்த தோட்டத்தில் உள்ள பூக்களை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் பறிப்போம் பறித்து மொத்தமாக அந்த பூக்க பூக்கடைக்கு பெரிய கடை வச்சிருப்பாங்கள சந்தை மாதிரி அங்கே கொண்டு பாக்கெட் பாக்கெட்டாக போட்டுக்குடுப்போம் இல்லை கோயிலில் கொண்டு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு அவங்க கைலேயும் கொண்டு கொடுத்துடுவோம் அதையும் காசுக்கு கொஞ்சம் விற்றுருவோம் மீதி பூ வந்து எங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கு கொஞ்சம் வச்சிட்டு மீதியை திரும்ப எங்கள் சொந்தகாரங்க அப்படி யாராட்டும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தலையில் வெக்கிறதுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் பூ கொடுத்துடுவோம் அப்புறம் திரும்ப மீதி அது போக அவங்களுக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் இந்த இளநி அது தேங்காய் இதெல்லாம் கிடந்ததுன்னா அதையும் பறிசத்து கொஞ்சம் கடைகளுக்கு கொண்டு கொடுப்போம் மே கொஞ்சம் பக்கத்து வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தகாரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் நான் வேலை பார்க்குற இடம் அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுப்பேன் அவங்களுக்கு போக மீதி இருந்துதுன்னா நான் அந்த ரோட்டோரத்தில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொண்டு இப்போ அவங்க எல்லாத்துக்கும் சாப்புடத்துக்கு பழங்களையும் கொடுப்பேன் காய்கறிகளும் கொடுப்போம் அவங்க யூஸ் பண்ணி அவங்கள வந்து அதை பயன்படுத்தறதுக்கான பயன்படுத்துகிற நிலமைல இருக்கும்போதே கொடுத்துடுவோம் எல்லாமே எல்லாம் வந்து ஆர்கானிக்காக இருக்கும் வீட்டில் எந்த ஒரு உரமும் போட கெமிக் என்ன சொல்லலை எந்த ஒரு எல்லாம் இயற்கை உரம்தான் பண்ணுவோம் செயற்கை உரம் எதுவுமே நாங்கள் காய்கறிக்கோ பழங்களுக்கோ யூஸ் பண்ண பயன்படுத்துறதே கிடயாது